கண்டிப்பாக பள்ளியில் வந்துவிட்டு நிறையா கூடுதல் பாடத்திட்டம் நடவடிக்கைள்லாம் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து விளையாட்டுகளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பள்ளிகள் வந்து விளையாட்டுகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதற்கான பரிசுகளையும் அவங்க வந்து தர்றாங்க யாரெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு சிறிய பரிசு வந்து வழங்குவது அப்படிங்கிறது பள்ளியோட சார்பில் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது நான் வந்து சிறிய வயதில் கொக்கோ அப்படிங்கக்கூடிய விளையாட்டில் வந்து கலந்து அதன் மூலியமாக என்னுடைய பள்ளியில் வந்து நான் பரிசு பெற்றுருக்கேன் இதை தொடர்ந்து என்னுடைய பள்ளி வந்து ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக் கூடிய விளையாட்டு நாள் விளையாட்டு நாளை ஏற்படுத்துவாங்க அந்த நாளில் வந்துவிட்டு பல விதமான விளையாட்டுக்கள் நடைபெறும் சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பிளஸ் டூ படிக்க கூடிய மாணவர்கள் வரைக்கும் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஸோ விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்துவதற்காகவும் எந்நேரமும் பள்ளியில் படித்துக்கொண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைய மாற்றுவதாகவும் அமைகிறது அதற்கு தரக்கூடிய பரிசு தான் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதாக அமைகிறது